இண்டியாவுல எல்லா இடங்களிலும் உள்ள ஃபேஷன் ட்ரெண்டுகளை பாலிவுட் கோலிவுட் பாதிச்சிருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த சினிமாவை பார்த்து கெட்டு போகிறவங்க தான் நிறையா பேரு இருக்காங்க நிறையா நல்ல நல்ல டிசைனர்ஸ் இருக்காங்க மணிஷ் அரோரா இவங்கள்லாம் பாலிவுட்டை சேர்ந்தவங்க சப்கிய சாக்ஷி முகெர்ஜி இவங்கள்லாம் நல்ல டிசைனர்ஸ் தான் இவங்க டிசைன் பண்ண ஆடைகளை பிரியங்கா சோப்ரா அனுஷ்க்கா ஷர்மா போன்றோரலாம் போட்டுட்டு நடிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப டீசெண்டா நீட்டா இருக்கும் ஆனால் இன்றைய காலக்கட்டத்தில் இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க எது உடலை காட்டும் வண்ணமாக இருக்குது ட்ரெஸ்ஸு அதை தான் ரொம்ப லைக் பண்ணி இந்த பிள்ளைங்க விரும்பி போட்டுக்க இஷ்டப்படுறாங்க நான் இப்போ சமீபத்துலங்கூட நானு ஒரு ஷாப்பிங்காக ஒரு கடைக்கு போயிருந்தப்போ ஒரு பொண்ணு பாவாடை தாவணிங்கிற பேரில் பிளவுஸ் போட்டுட்டு ஸ்கேர்ட் போட்டுட்டு அந்த தாவணியை ஷால் மாதிரி மேலே போட்டு பின் பண்ணிட்டு போயிட்ருந்ததை நான் பார்த்தேன் கூப்பிட்டு என்னமா இது தாவணி அவுந்துருச்சா நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா கட்டி விடவான்னு கேட்டதுக்கு இது தான் ட்ரெண்ட் ஆண்டி அப்படின்னு சொல்லுது ஏம்மா நீ தமிழ் பொண்ணு உடலை மறைக்க வேண்டிய இடத்துல நீ இப்படி பிளவுஸை இன்ஸ் ஸ்கேர்ட்ட மட்டும் போட்டுட்டு தாவணியை ஷால் மாதிரி பின் பண்ணிட்டு போகிறியே இதெல்லாம் தப்பு இல்லையாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தை சொல்லி அந்த படத்தில் வர ஹீரோயின் இப்படி தான் போட்டுருக்காங்க அதனால் எனக்கும் இப்படி தான் போட பிடிக்குது நீங்கள் தாவணி ஆனால் கட்டி விட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சி ஆனால் எது நெகட்டிவ்வா இருக்கோ அது தான் இன்றைய குழந்தைகள் மனதில் வந்து ரொம்ப பதியுது நிறைய திரைப்படங்களில் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு நடிகைகள் நடிச்சுருக்காங்க அதெல்லாம் இந்த பிள்ளைகளோடய கண்ணுக்கு தெரியுறதில்ல இதை வந்து கண்டிக்கணும் கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய பார்வை